இப்போதாங்க இந்த ஃபோன் யூடியூப் இதெலாம் இப்போதான் வந்து எல்லாம் பெருசாக பேசுகிறாங்க நாங்கள் வந்து சின்ன பிள்ளையில இருந்தப்போ எங்கள் கிட்டலாம் வந்து இந்த ஃபோன் இதெலாம் கிடையாது ஸோ இந்த யூடியூப் பார்க்குற அந்த பழக்கலாம் இல்லை ஸோ நாங்கள் சின்ன வயதுல இருந்தப்போ ஃபுல்லாவே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிவியில வந்து இந்த சன் டிவியிலன்னு நினைக்கிறன் மத்தியானம் ஒரு மணி போல் வந்து அறுசுவைன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி மாதிரி போடுவாங்க ஒரு சமையல் நிகழ்ச்சி பேரும் சரியாக எனக்கு நியாபகத்தில் இல்லை அதில்தான் வந்து நாங்கள் புதுசு புதுசாக இப்படி இப்படி செய்கிறாங்க அதல்லாம் வந்து பார்ப்போம் அதுக்கு அப்புறமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் சின்ன வயதுல அந்தமாதிரி நான் கற்றுகிட்ட ஒரு ஃபுட் அப்படின்னு பார்த்தோனா நான் எதை கத் செய்ய கத்துக்கிட்டேன்னா அந்த அதை பார்த்துட்டு இந்த கேசரி வந்து பண்ண கற்றுக்கிட்டேன் ஏன்னா எனக்கு அதுக்கு முன்னாடி கேசரிலாம் பண்ண தெரியாது நிறைய கொழம்பு வைக்கலாம் சொல்லி தருவாங்க புதுசு புதுசாக கொழம்பு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல வைக்கிறதுக்குலாம் வந்து சொல்லி தந்திருக்காங்க நான் அதில்லலாம் வந்து பார்த்திருக்கேன் அதுக்கு அப்புறோம் நாங்கள் வந்து எதை பார்த்தோம் அப்படின்னா நான் நாங்களாம் வந்து ஒரு மா காடு மாதிரி போட்டுக்குவோம் நான் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸோ அதுமாரி கார்ட் போட்டுக்கிட்டு என்னப்பண்ணுவோம்னா லைப்ரரியில வந்து ஆளுக்கு ஒரு புக்காக வந்து எடுக்க எடுக்குறது ஆளுக்கு ஒரு புக்காக எடுக்குறதுனா எப்படினா அது வந்து ஒரு பர்டிக்குலர் ஒரு பத்து நாள் வரைக்கும் டைமும் கொடுத்துருப்பாங்க ஒரு சில டைம் என்னப்பண்ணுவோம்னா அந்த சமையல் புக்கை எடுத்துகிட்டு வருவோம் எடுத்துகிட்டு வந்து எங்கள் அம்மாவுக்கு கொடுக்குறது அந்தமாதிரிலாம் பண்ணுவோம் சில டைம்ல வந்து இந்த மாதிரி புக்ஸ் வந்து என்னப்பண்ணுவோன்னா மாற்றிகிட்டே இருப்போம் சமையல் புக் வந்து எடுக்குவோம் அதுக்கு அப்புறோம் ஏன் பிரண்ட்ஸ்லாம் வந்து கதை விக்ரம் ஆதித்தன் கதை அப்புறோம் இந்தமாதிரி நிறைய தென்னாலி ராமன் கதை அந்தமாதிரி நிறைய கதை புக் எடுப்பாங்க நாங்களாம் என்ன பண்ணிக்கிறது ஒரு பத்து நாலு இருக்கா டக்குனு படிச்சிடுவோம் படிக்கிறது படிச்சிட்டு புக்கை என்ன பண்ணிக்குவோம்னா சேஞ்ச் பண்ணிக்குவோம் ஆளு ஆளுக்கு மாற்றி மாற்றி சேஞ்ச் பண்ணிக்குவோம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதுக்கு அப்புறோம் திருப்பி வந்து வேற புக் எடுத்து அந்தமாதிரி நிறைய உணவுலாம் வந்து செஞ்சு பார்ப்போம் அந்தமாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த கீரையில் தோசை ஊத்துறது அப்பறம் கீரையில் வடை போடுறது ஏன்னா கீரைலாம் வந்து அவ்வளோக்கா சாப்பிட பிடிக்காது அதுக்கு அப்புறோம் முக்கியமாக ஒன்று சொல்லணும்னா இந்த வாழைப்பூவுல வந்து வடை போடுறது இந்த வாழைப்பூலாம் பார்த்தோம்ன்னு வச்சிகோங்களேன் ஒரு நாலஞ்சு வாழைப்பூ இருக்குதுன்னா வந்து இறங்கவே இறங்காது மக்களுக்கு வீட்டில யாரும் அதை சாப்பிட மாட்டாங்க விரும்பி அதனால் என்ன பண்ணுறது வாழப்பூவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வெங்காயம் எப்படி வந்து பருப்பு வடை செய்வோமோ அதேமாதிரியான ப்ரொசிஜர்ல வாழைப்பூவும் ஆட் பண்ணி தட்டி போட்டுடோம்னா அருமையாக சாப்பிட்ருவாங்க எல்லாம் அதுக்கு அப்புறோம் இந்தமாதிரி அந்த புக்ஸ்லலாம் கத்துக்கிட்டது உண்டு எப்போ இப்போலாந்தான் யூடியூப்லாம் வந்துட்டே யூடியூப்ல வந்து எனக்கு நான் அதிகமாக பார்க்குற ஒருத்தவங்கனா வந்து மெட்ராஸ் சமையல்தான் இப்போ நமக்கு ருசியாக சமைக்க தெரிஞ்சாலும் அது இப்போ ஒரு பிரியாணி எல்லாத்துக்கும் சமைக்க தெரியும் ஆனால் எல்லாத்துக்கும் வந்து இந்த டேஸ்ட் வருமான்னா வராது எதனால்ன்னா அந்த பிரியாணிக்குனு ஒரு சில பக்குவம் இருக்குதுல ஸோ அந்த மாதிரி வந்து அந்த பக்குவத்தை கணக்காக வந்து இந்த மெட்ராஸ் சமையல்னு சொல்லிட்டு அந்த யூடியூப் சேனல்ல வந்து நல்லா சொல்லுவாங்க ஸோ அதனால எது செய்யனுனாலும் அதில்தான் பார்க்குறது உண்டு ஸோ அதில் வந்து என்னன்னா இந்த நிறைய பேர் வந்து இந்த யூடியூப்புல இந்த வீடியோலலாம் வந்து பார்த்தம்னா அந்த கேக் செய்யுற வீடியோ இதலாம் வந்து நிறைய போடுவாங்க அப்பலான் ஆசையாக இருக்கும் நம்மளும் இந்தமாதிரி எதாவுது பண்ணணும் அப்படினுட்டு அதுக்கு அப்புறமா வந்து நான் இது யூடியூப்ல பார்த்து பானிபூரி பானிபூரி செய்ய கற்றுருந்துருக்கன் இந்த மெட்ராஸ் சமையல்ல அதுக்கு அப்புறோம் வந்து சமோசா பண்ண கற்றுட்டுருந்துருகேன் அப்புறோம் பரோட்டா செய்ய கற்றுக்குறேன் கற்றுருக்கேன் அதுக்கு அப்புறோம் வந்து நிறையா இந்த மாதிரி சொல்லிகிட்டே போலாம் நிறையா இது வந்து புதுசு புதுசாக கற்றுக்குட்டு இருந்துருக்கேன் செஞ்சு செய்கிறத்துக்கு நான் அது பார்த்து செஞ்சும் இருக்கேன் அருமையாகவும் வந்து இருக்குது ஆனால் ஒரு தடவை அப்படிதான் உருளக்கிழங்கு நிறையா இருந்துச்சு வீட்டில வந்து தொட்டுக்க எதுவுமே இல்லை சொல்லிட்டு உருளகிழங்குல வந்து இந்த மெட்ராஸ் சமையல்ள பார்த்து ஒரு தடவை ஒரு இது செஞ்சிருந்தேன் அதுக்கு அப்புறோம் இந்த பன்னீர் பட்டர் மசாலா சன்னா மசாலா அப்படி சொல்லிட்டு எல்லாமே நிறையா கற்றுக்குட்டு இருந்துருக்கேன் எல்லாமே ரொம்ப நல்லா டேஸ்டாக வந்திருக்கு வீட்டிலயும் அதனால நிறையா பாராட்டுலாம் நல்லா சமைக்கிற அப்படின்ற மாதிரிலான் பாராட்டுலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதல்லான் வந்து மனசுக்கு கேட்கவே ரொம்ப சந்தோசமாக இருக்கும் அதல்லான் வந்து யூட்யூப் சேனல்ஸ்ல வந்து நிறையவே கற்றுக்கிட்டன் எனக்கு வந்து ரொம்ப பிடித்த உணவு அப்படின்னு சொல்லி பார்த்தம்னா எனக்கு அவ்வளக்கா இந்த சாம்பார் இதெல்லாம் வந்து வைக்க தெரியும் இருந்தாலும் அது வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது நான் வைக்கிற சாம்பார் எனக்கு எங்கள் அம்மாயிலாம் வந்து நல்லா வைப்பாங்க நான் வந்து செய்வேன் அப்படின்னா பிரியாணியெல்லாம் வந்து நல்லா செய்வேன் எனக்கு அது செய்கிறது ரொம்ப பிடிக்கும் உண்மையை சொல்லணும்னால் சமைக்கிறதே வந்து ரொம்ப பிடிக்கும் அப்போ தீபாவளி கூட முடிஞ்சு போச்சு தீபாவளிக்கு கூட நான் நிறையா செஞ்சிருந்தேன் நிறைய இது பூரிக்கு பூரி மசாலா அப்புறோம் சட்னி ரெண்டு சட்னி மூணு சட்னி கார சட்னி கொத்தமல்லி சட்னி புதினா சட்னி அப்புறோம் சாம்பார் இந்தமாதிரி எனக்கு நிறையா சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் நான் விரும்பி சமைப்பேன் எல்லாரும் நிறையா சாப்புடணும் அப்படின்னு நினப்பேன் அப்புறோம் நிறைய டிஷ்சஸ் புதுசு புதுசாக செய்யணும்னு நினப்பேன் அப்புறோம் இந்த ரெசிப்பிலேயே இப்போ வந்து எனக்கு ரொம்ப செய்ய பிடிக்குறது வந்து குலோப்ஜாம் குலோப்ஜாம் செஞ்சது அருமையாக வந்திருந்தது என்னோடய ரெசிப்பீஸ்லாம் வந்து இதுதான் நிறைய கற்றுக்கிட்டு இருந்துகிட்டுருக்கேன் யூட்யூப் சேனல்ஸ் சமையெல்லாம் பார்த்து நிறைய புதுசு புதுசாக கற்றுட்டுருந்துருக்கேன் எங்கள் அம்மா கூட வந்து இப்போ அதிரசோம் தட்டலாம்னு சொல்லிட்டு வந்து இந்த யூட்யூப்புல பார்த்துதான் வந்து என்ன பக்குவம் சொல்றாங்கன்னு பார்த்தாங்க அதிரசத்துக்குலாம் கரெக்டான பக்குவம் இருக்கணும் அதையும் நாங்கள் மெட்ராஸ் சமையல்ளதான் பார்த்தோம் அருமையாக வந்திருந்தது அதிரசோம் அதுக்கு அப்புறோம் வந்து முறுக்கு வந்து ஆட்டி எப்பவும் வந்து இந்த பச்சரிசி மாவு அரைச்சு அப்படிலாம் தான் சுட்டுகிட்டு இருந்தோம் அப்புறோம் முறுக்கு வந்து இந்த புழுங்கல் அரிசியில வந்து எப்படி செய்கிறாங்கன்ட்டு பார்த்துட்டு ஆட்டி அதில் நல்லா சுட்டோம் அதுவும் அருமையாக வந்திருந்துது லட்டு செஞ்சோம் லட்டு அம்மாவுக்கே செய்ய தெரியும் பட் இருந்தாலும் அது ஒரு பக்குவம் செக் பண்ணிக்கிட்டோம் அவங்க வந்து சொல்லுவாங்க கணக்காக சொல்லுவாங்க போன வருஷோம் என்ன ஆயிடுச்சினால் குலோப்ஜாம் போட்டு நல்லா இல்லாமல் ஆயிடுச்சு அந்த ஜீராவை வந்து ஒழுங்காக காய்ச்சலை எங்கள் அம்மா அதனால என்ன ஆயிடுச்சுனா ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால அதுக்காக நாங்கள் என்னப்பண்ணோம் அப்படின்னா இந்த வர்ஷம் வந்து யூட்யூப்ல வந்து எந்தமாதிரி பக்குவம் சொல்கிறாங்க குலோம்ஜாம்க்குன்னு பார்த்தோம் அவங்க வந்து இந்தமாதிரி கையில தொட்டு காட்டுவாங்க இந்தமாதிரி பக்குவம் இருக்கணும் இல்லை எதாவது எதாவது தண்ணிக்குள்ளார இப்போ இந்த உளுந்த வடை ஒரு தடவை செஞ்சிருந்தோம் அந்த அம்மா மெட்ராஸ் சமையல் அம்மா சொல்லும் தண்ணிக்குள்ளார போட்டோம்னா அது வந்து மேலே வந்துடுச்சு அப்படின்னா அது கரெக்டான இதில் இருக்குது ஸோ அதல்லான் வந்து எங்களுக்கு ரொம்ப ஈசியாக இருக்கும் சமைக்கிறதுக்கு அந்த பக்குவம் சொல்கிறது இந்தமாதிரி பக்குவம் வரணும் அப்படின்னு இப்போ ஒரு தடவை அப்படிதான் நான் பிரியாணி செஞ்சிருந்தேன் அது ஒரு மாதிரி காட்டமாக எதோ ஒரு மாதிரி நல்லா நல்லா இருந்துச்சு பட் இருந்தாலும் அந்த ஒரு மாதிரி நல்லா இல்லாமல் இருந்தது அப்புறோம் என் ஃபிரண்டு தான் வந்து சொன்னாங்க பிரியாணி வந்து செய்யிறப்போ வந்து என்னன்னா பச்சை இஞ்சி பூண்டை மட்டும் நல்லா வதக்கி அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு தான் எதுவாக இருந்தாலும் போடணும் அப்போத்தான் வந்து அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க சொன்னாட்டி அந்த ஒரு பக்குவம் அது ஸோ நல்லா வதக்கணும் இப்போ அந்த எண்ணெய் கத்தரிக்காய் கொழம்புலாம் வைக்கிறோம்னால் வதக்கிட்டு நல்லா எண்ணெய்லாம் நல்ல பிரிந்து வரணும் அதுமாதிரி நிறைய சொல்லுவாங்க ஸோ அப்போ வந்து அந்தமாதிரி பக்குவத்தோடு செய்யும்போது அருமையாக சாப்பாடு வரும் நிறைய ரெசிப்பீஸ் வந்து நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் எனக்கு எல்லா ரெசிப்பீஸ்சுமே எங்கள் வீட்டிலேயே எல்லாத்துக்கும் பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் நாங்கள் நிறைய நல்லா இது பண்ணுவோம் அதனால் நான் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது நல்ல சமையலை வந்து பிடிச்சி ரொம்ப மெதுவாக நிதானமாக பண்ணும்போது அந்த ஒரு பக்குவந்தான் சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் யாரும் வந்து உப்பை வந்து டன் கணக்கில் வந்து கொட்டவும் போகிறது இல்லை ஏன்னா எல்லா டேஸ்ட் பார்த்துதான் சமைக்கிறோம் காரத்தை அள்ளி கொட்டவும் போகிறது இல்லை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பக்குவம் இருக்குது அந்த பக்குவப்படி செஞ்சோம்னா அருமையாக வரும்